உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு நட்சத்திர கிரகத்தை பற்றி கூறுங்கள் ஏன் எனக்கு வந்து கவர்ந்த நட்சத்திரம் வானத்தில் பார்க்கும் போது நைட்டில் எனக்கு நிலா வந்து ரொம்ப அழகா தெரியும் அது என்ன கவர்ந்த மாதிரி இருக்கும் அது ஒன்று இன்னோரு நட்சத்திரம் வந்து வெள்ளி நட்சத்திரோன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளி நட்சத்திரம் மொதல்லேஸ்டு வந்துடும் பார்க்குறப்பே பளிச்சின்னு தெரியும் பளிச்சின்னு தெரியும் போது அந்த நட்சத்திரம் சுற்றி வேறு என்னென்ன நட்சத்திரமெலாம் வரும்னு சின்ன வயசில் படுத்து பார்க்கும் போது பெரிய வெள்ளி நட்சத்திரம் மட்டும் மொதலில் வரும் மற்ற நட்சத்திரமெலாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வரும் அதெல்லாம் பார்த்தப்போ ஓ அந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஏ ஏழு மாதிரி வரும் நட்சத்திரம் மாதிரி வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்போம் இன்னோன்று கிரகங்கள் பார்க்கம் போது வந்து எனக்கு செவ்வாய் கிரகம் பிடிக்கும் ஏன்னால் அது செவ்வாய் கெழமன்றதுனாலயே என்னான்னு தெரியாது செவ்வாய் கிரகம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒன்பது கோள்கள்லையும் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப பிடிக்கும்